நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு அதிகமாக மத பிரச்சனை ஜாதி பிரச்சனை அது முன்னாடிலேருந்தே இப்போயும் இருக்குது தமிழ்நாட்டுலேன்னு இல்லை மொத்த இடத்துலேயுமே கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஜாதி மதம் பிரச்சனை வந்துட்டு ஒரு தீராத ஒரு விஷயமாக கண்டிப்பாருக்குது இப்போ சமீபத்தில் கூட வேங்கை வயல் அப்படின்ற ஒரு இடத்தில் இந்த கீழ் ஜாதிகாரவங்களோடய இந்த குளிக்கிறது குடிக்க இந்த தொட்டியில் தண்ணி தொட்டியில் வந்துட்டு மேல் ஜாதிகாரவங்க வந்துட்டு மலத்தை கழித்துன்ட்டாங்க ஸோ அந்த பிரச்சனை வந்துட்டு வைரலாக நியூஸில் வந்துட்டு நிறையா போச்சு ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு காலம் காலமாக நிறையா தலைவர்கள் வந்து இதுக்காக பாடுபட்டு இப்படிலாம் இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சி நிறையா விஷயம் செஞ்சாலுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இன்னும் நிறையா பேரு ஜாதி தான் என் உயிரு மூச்சு அப்படின்ற மாதிரிலாம் நிறையா பேரு இருக்காங்கள் ஸோ இந்தமாதிரி இருக்க கூடாது எல்லா மனுஷங்களும் மனுஷங்க தான் நம்ம சாவும் போகும் போது கூட ஒரே இடத்தில் மண்ணுக்கு தான் போக போகிறோம் அது மேல் ஜாதிங்குறதுனாலே நீங்கள் வேறு எங்கேயும் போகிறதுல்ல கீழ் ஜாதிங்குறனாலே மண்ணில் போய் அடியில் இருக்குறதுல்ல எல்லாருமே அங்கே தான் போக போகிறோம் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு நினைக்காமல் எல்லாரும் ஒன்னு தான் எல்லாருமே மக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சி நல்ல படியாக வந்துட்டு வாழனும் இப்போ இந்தமாதிரி பாகுபாடாக இருக்க கூடாது முன்னாடி ஸ்கூலு இதில் கூட இது மாதிரி ஜாதி மதம் பார்த்தாங்க அதுக்கப்பறம் அது குறஞ்சிது இப்போ இந்த மாதிரி விஷயம் இந்த பழைய ஆளுங்க அதாவது அப்பா அம்மா அவங்களுக்கு தாத்தா பாட்டி அவங்கலாம் தான் இதை பார்த்துட்டுருக்காங்கள் இனிமேட்டுக்கு வர போகிற ஜென்ரேஷனாது இது மாதிரி ஜாதி மதம் அப்படின்னுலாம் பார்க்காம எல்லாம் ஒத்துமையாருக்கணும் அப்படின்றது தான் விஷயம்